நான் பணிகளை செய்ய அல்லது வீட்டைக் கட்டுப்படுத்த கூகுள் நெஸ்ட்டு அல்லது அமேசான் எக்சோ போன்ற குரல் கட்டுப்பாட்டு வீட்டு உதவியாளரை நான் பயன்படுத்தினது இல்லை பட்டு அதைப்பத்தி எனக்கு தெளிவான ஒரு புரிதல் இருக்குது அனுபவம் கிடையாது நான் இதுக்கு வந்து விரு என்னோ என்னோடய விருப்பம் என்னன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு விருப்பம் பட் என்னன்னா எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம இப்போது நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னு வச்சிக்கோங்களேன் எல்லாத்தையுமே ஒருத்தியாக என்னால் பண்ண முடியாது ஸோ அந்த டைம்ல இந்த கூகுள் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த இதை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே நேரத்தில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் பெனிஃபிட்ஸ் எப்படின்னா நான் எங்கேயோ வேலைக்கு போய்விட்டேன் இல்லை ஏதோ ஒரு ஊருக்கு போய்விட்டேன் அந்த டைம்ல நான் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜையோ இல்லை வாஷிங் மிஷினோ ஆன் பண்ணிட்டேன் இல்லை கேஸக்கூட இ கேஸைக்கூட நான் ஆன் பண்ணி வச்சிட்டு வந்துட்டேன் ஆனால் மறந்துவிட்டேன் மறந்துவிட்டேன்றப்போ என்னால் நான் வெளியூர்லையோ வெளி இடத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் போது என்னால் உடனே கிளம்பி வந்து அந்த இதை பண்ண முடியாது ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணிடலான்னா இது கூகுள் அசிஸ்டண்ஸை வச்சு கூகுள் அந்த க குரல் கட்டுப்பாட்டு கருவிகளை வச்சு என்ன பண்ணலாம்னா நீ இதை ஆஃப் பண்ணிடு இதை இப்போதைக்கு இதை இவ்வளோ நேரத்துக்குள்ள நீ ஆஃப் பண்ணு நான் அதுக்குள்ள வந்துடுவேன் அப்படின்றமாரி நான் ஒரு இன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னா அது ஏஐல தான் கண்ட்ரோல் ஆகுது அந்த ஏஐ வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுது சம் டைம்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போயிடுச்சின்னால் அவ்வளோ தான் ஆனால் மோஸ்ட்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுது பண்ணுறதுனால அது ஒரு நல்ல விதமாக தான் நான் கருதுகிறேன் இப்போ என்னன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறேன் எங்கேயோ போய்ட்டேன் போனதுக்கு பிறவு கேட்டில் அதுக்கு ஒரு ஏஐ வச்சு ஏ வச்சிருக்கிறோம் திருடன் யாராவது வந்துட்டாங்கன்னால் என்ன பண்ணுறது நம்மளால் அந்த இடத்துலேந்து வர முடியாது நமக்கு தெரியுவும் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு பர்ஸன்ஸ் நம்ம வீட்டு பர்ஸனை தவிர்த்து மத்த யாரும் வந்தாலும் ஒரு அலாரம் நமக்கு வந்து வரும் இல்லையா மெசேஜஸ் இந்தமாதிரி நம்ம செட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது எஸ்எம்எஸ்ஸாவோ இல்லை காலாவோ இல்லை இது அலாரம் மாதிரியோ வந்தோடன்னே நம்ம என்ன பண்ணும் ஒரு அலார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நெய்பர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்கள் ஸோ அவங்களோட ஹெல்ப்ல அவங்கக்கிட்ட கான்டெக்ட் இருக்கும் அவங்களோட ஹெல்ப்ல நம்ம அதை வந்து ரெக்கவர் பண்ணலாம் ஸோ வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா எந்தளவுக்கு இந்தமாதிரி டெக்னாலஜிஸ் வந்து நல்லதோ அந்தளவுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கும் அதை நம்ம உபயோகிக்கிற விதத்தில் தான் இருக்குது